மோசமான சமையல் அனுபவம் நிறைய இருக்கு அதில் ஒன்று சொல்கிறேன் எங்கள் நானும் எங்கள் அக்காவும் சித்தி பொண்ணு வளைக்காப்புக்கு போயி இருந்தோம் அங்கே வந்து நாங்கள்தான் சமைச்சோம் ஒரு ஐம்பது பேருக்கு சமைக்க வேண்டி இருந்தது அதில் சாம்பார் வச்சிட் இருக்கும்போது என்னாச்சுன்னா நான் உப்பு போட்டது தெரியாம அக்காவும் உப்பு போட்டு விட்டா அதில் அப்போ சாம்பார் டேஸ்ட் பண்ணி பார்த்தா வாயிலே வைக்கவே முடியல அவ்வளோ உப்பு கரிச்சிது என்ன பண்ணுறதுன்னு தெரியல எங்களுக்கு டைம் வேறு ஆயிடுச்சு மறுபடியும் சமைக்க சாம்பார் வைக்கணுன்னா லேட் ஆயிடும் அதுக்கு கீழேயும் ஊற்ற முடியாது அதையே எப்படி வச்சு இது சமாளிக்கலாம் அப்படின்னு யோசிச்சோம் அப்போதான் வந்து நான் ஒரு சமையல் குறிப்பில் படிச்சி இருந்தேன் உப்பு அதிகமாயிடுச்சின்னா உருளைக்கெழங்க கட் பண்ணி போட்டா அது வந்து உப்பெல்லாம் வந்து எடுத்துரும் அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அதேமாதிரியே உருளைக்கெழங்கு ஒரு நாலு உருளைக்கெழங்க எடுத்து கட் பண்ணி அதில் உருளைக் சாம்பாரில் போட்டு விட்டோம் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிளகாத்தூள் மட்டும் கொஞ்சோண்டு போட்டு நல்லா கொதிக்க வச்சோம் கொதிக்க வச்சி விட்டு எடுத்து பார்த்தோம் சாப்பிட்டு பார்த்தோம் நல்லா இருந்துச்சு அந்த உப்பு வந்து அவ்வளோ தெரியல அது சாதத்துக்கு போட்டு சாப்பிடும்போது ரொம்ப கரிக்கல அதை அந்த ஒரு இதே தப்பு பண்ணதே தெரியாத அளவுக்கு எல்லாம் சாம்பார் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாங்க அது எங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது